எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் நாங்கள் நாலு பேர் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எங்கள் பாப்பா என்னுடைய சேர்த்து நாங்கள் நாலு பேர் எங்கள் வீட்டில் வந்து என்ன ஒற்றுமைனால் எல்லாேரும் அடிச்சுக்க மாட்டோம் சண்டை போட்டுக்க மாட்டோம் ஒற்றுமையாக இருப்போம் எப்பேயுமே வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னால் எல்லாம் கூடி பேசி ஒன்றா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம் வெளியே எங்கேயோ போகிறதா இருந்தால் ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் இருக்காது அதனால் பேசும் போது ஏதோ ப்ராப்ளன்னால் விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு பேசி எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்குவோம் உள்ளுக்குள்ளேயே